முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஒன்போது பதினொன்று ஆயிரத்தி தொளாயிரத்தி எண்பது பதினொன்னு ஆறு ஆயிரத்தி தொளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இருபது பன்னினண்டு இரண்டாயிரத்தி பன்னினண்டு பதிமூன்று இரண்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு